ஹிலோ ஆமாம் சொல்லுங்கள் ஆ ஓகேங்க ஓகேங்க ம் எங்கள் கடையில் வந்து இப்போ எங்கள் கடையில் வந்து இப்போ ஃபேஷியல் பண்ணுறது கோன் கோன் போடுறது இதுமாரி எல்லாமே இருக்கு உங்களுக்கு எது வேணுன்னு சொன்னீங்கன்னா ஓகேங்க அது மட்டும் தானா ஓகேங்க ஃபேஸ் ப்ளீச் பண்ண எ எட்நூறுரூவா ஆகுங்க அப்புறம் ஹேர் கட் பண்ண ஒரு முந்நூறுவா நானூறுவா ஆகும்

டிஸ்கவுண்ட்டில் இதனால டிஸ்கவுண்ட் பண்ண மாட்டாங்க ஆ எப்போ வேணா வர்லாம்ங்க கடை ஓப்பனில் தான் இருக்கும் எத்தனை மணி வரைக்கும் வேணாலும் ஓப்பனில் இருக்குங்க ஆ ஓகேங்க வாங்க

ஆ ஓகே